ஹலோ ஓகே ஆ உங்கள் பேர் என்னது என்ன டேட்டில் கொடுத்தீங்க அப்படியா யூனிஃபார்ம் கலர் என்னது ஓகே ஐயம் சாரி இது நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக் ஆமாம் நான் இப்போதான் பார்த்தேன் இது ஸ்டிச்சிங் கட்டிங்லாம் எல்லாமே முடிஞ்சிடிச்சு இன்னும் ஸ்டிச்சிங் மட்டும்தான் இருக்கு பேலன்ஸ்ஸு நான் இன்னும் ஒரு டூ டேஸில் மட்டும் கொடுத்துட்றேன் மேம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது எங்கள் ஒர்க்கர்ஸ் ஒர்க்கர்ஸ் ரெண்டு ஒர்க்கர்ஸ் ரெண்டு பேர் திடீர்ன்னு நின்றுட்டாங்க எங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ அவங்க இருப்பாங்கன்ட்டு தான் நான் உங்கள்கிட்ட நான் எல்லார்கிட்டயுமே கலெக்ஷன்ஸ் வாங்கினேன் ஸோ நிறையா பேருக்கே என்னால் திருப்பி ரிட்டர்ன் கொடுக்க முடியல நானே நிறையா கடைங்களுக்கு கொடுத்துதான் நானே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நான் இன்னும் ஒரு டூ டேஸ் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன் நாங்கள் கண்டிப்பாக நான் டூ டேஸில் கொடுத்துட்றேன் நான் சாரி மேம் சாரி மேம் இன்னும் ஒரு டூ டேஸ் மட்டும் மேம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான் கம்மிங் வெட்னெஸ்டே உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன் நான் நானே உங்களுக்கு கால் பண்ணி நானே ஸ்டிச் பண்ணிடுறேன் சொல்லிடுறேன் நான் ஒரு டூ டேஸ் மட்டும் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேம் திடீர்ன்னு எனக்கு ஒர்க்கர்ஸ் நின்னுட்டதால் எனக்கு ரொம்ப ஸ்டாக் எல்லாமே வந்து நின்றுச்சு நான் எதுவுமே நான் இன்னும் ஸ்டிச் பண்ணல ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு நான் ப்ரியாரிட்டி கொடுத்து நான் தச்சி கொடுத்துர்றேன் மேம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் இந்தமாதிரி கம்ப்ளைன்ட்ஸ் வராதமாதிரி பார்த்துக்கிறேன் இந்த ஒன் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேம் ப்ளீஸ் சாரி கண்டிப்பாக மேம் ஷூயோர் கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக அது அதனால தான் மேம் நான் எனக்கு தெரிஞ்ச கடைங்கள் எல்லாம் கொடுத்து நான் அதை ஸ்டிச் பண்ண கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக இன்னும் ஒரு டூ டேஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேம் கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன் மேம் உங்கள் ஸ்கூல் நீங்கள் இந்த ஸ்கூல் யூனிஃபார்மில் கூட எனக்கு நிறையா பெண்டிங் இருக்கு அன்னைக்கு கூட ஸ்கூலில் போய்ட்டு டேரெக்டாக நான் பேசிட்டு தான் இருக்கேன் இந்தமாதிரி உங்கள் ஸ்கூலில் பசங்க பாதி பேர் எங்கள் கடையிலதான் கொடுத்துருக்காங்க இதுமாதிரி சுச்சுவேஷன் ஸ்டிச் பண்ண முடியிலன்னு அவங்க ப ப்ரின்ஸ்பள்கிட்டையே நான் சொல்லியிருக்கேன் அவங்க ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த வீக்குள்ளே நான் மேக்ஸிமம் உங்களது டூ டேஸ் கொடுத்துட்றேன் மேக்ஸிமம் நான் எல்லாருக்குமே இந்த வீக்குள்ளே நான் முடிச்சிவிடுவேன் மேம் கொஞ்சம் எனக்காக ஹோப் பண்ணுங்கள் ப்ளீஸ்

கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக நான் இன்னும் ஒரு டூ டேஸில் கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன் மேம் ஓகே மேம் தேங்க்ஸ் மேம் கண்டிப்பாக மேம் நானே கால் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லுறேன் ரொம்ப தேங்க்ஸ் மேம்